பேர்டு வாட்ச் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு டிப்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னால் ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு பேர்டை பற்றி தெரிஞ்ச ஒரு கைடு இல்லைன்னா பைனாகுலர் எடுத்துகிட்டு போயிட்டு பேர்ட்ஸ் சரணாலயம் நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம வேடந்தாங்கல் போகலாம் அந்த மாதிரி சரணாலயம் போகிறோமோ இல்லை ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போகிறோமோ ஒரு பைனாகுலர் கொண்டு போகும்போது அந்த பைனாகுலரில் வந்து அதோடய அழகான வந்து நம்ம தூரக்க இருந்தாலும் நம்ம கிட்டக்க அதை ரசிச்சு பார்க்கலாம் அதுமாதிரி நம்ம போகும்போது நிறைய பேரோடு போவோம் ஆனால் ஒரு பறவையை வந்து நம்ம அச்சுறுத்த கூடாது ஏன்னால் நம்ம எங்கெங்கேருந்தோ பறவைகள் வரும் சரணாலயத்துக்கு வரும் வரும்போது நம்ம அதை பேர்ட்ஸை அச்சுறுத்துகிற மாதிரி பயந்து அது பறந்து ஓடுகிற மாதிரி நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அதை அதோடய அழகை ரசிக்கிறோம் அப்படிங்கும்போது அதை அழகாக ரசிக்கணும் அதை துன்புறுத்தாமல் அதுக்கு எந்த ஒரு சத்தமும் கொடுக்காம அதை ரசிக்கணும் அது மாதிரி வந்து நம்ம ஒரு ஒரு பேர்ட் ஒரு ட்ரிப் போகிறோம் அப்படின்னால் முக்கியமாக அதை தெரிஞ்சவர்களோட நம்ம போவது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட் அது மாதிரி இப்போது பறவை வந்து இந்த டைம் குறிப்பிட்ட டைம் தான் வரும் ஸோ நம்ம பேஷன்ஸா இருந்து அதோடய அழகை ரசிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பறவைகிட்டருந்து நம்ம என்ன லெஸன் கற்றுக்கலாம் அதை மாதிரி அதை வச்சு என்ன ஃபன் பண்ணலாம் ஃபன் நம்மளுக்கு அதை அழகாக பார்த்து அதோடய மூக்கு இதெல்லாம் நம்ம ரசிக்கலாம் அதை உணவளிக்கற விதம் அதோடய ஒற்றுமை இதெல்லாம் நாம் ரொம்ப ரொம்ப ரசிக்கலாம் ஒரு பெரிய பறவைகிட்டருந்து அந்த சிறிய பறவை தன்னை எப்படி பாதுகாக்குது இதெல்லாம் வந்து நான் ஒரு சரணாலயத்துக்கு போகும் போது நான் அதை உணர்ந்துருக்கேன் ஸோ நீங்கள் உணரணும் அப்படிங்கறதுக்கு இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு டிப்ஸ்னு நான் சொல்லுவேன் அதுமாதிரி வந்துவிட்டு அமைதியாக உட்கார்ந்து அவங்களை பறவைய துன்புறுத்தாமல் நாமளும் எப்படி இன்பமாக அதை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஃபஸ்ட் பார்க்கணும் அதே மாதிரி இப்போது ஒரு அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது ஒரு அதிகாலையில் ஒரு வயல்வெளி போகிறோம் அப்படின்னா ஒரு அதிகாலையில் போனோம்னால் கொக்கு நாரை இதெல்லாம் பார்க்கலாம் அதுமாதிரி ஒரு பத்து மணிக்குள்ளே ஒரு அதிகாலை பத்து அதிகாலையில் இருந்து ஒரு பத்து மணிக்குள்ளே நாம் போய் பார்க்கும்போது நிறைய பறவைகள் வந்து உக்காறதுக்கு அரிதான ஒரு டைம்மாக இருக்கும் ஏன்னால் வெயில் வரும் ஸோ அந்த பறவைகளால் இருக்க முடியாது கீழே மரக்கிளைகள் கம்மியாக இருக்கிற டைமில் அதாலே உக்கார முடியாது அதனாலே வந்து நம்ம அது கொடுக்குற சத்தத்தை நம்ம உணர்ந்தாலே நம்ம ஒரு பாட்டு எப்படி கேட்டு நம்ம வந்து நம்மளை ஒரு சோகத்தை மறக்கிறமோ அது கூவுகிற சத்தம் குயில் கூவுகிற சத்தமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு பறவை வித்தியாச வித்தியாசமான சவுண்ட் கொடுக்குற பறவைகளோடய அந்த சத்தம் வந்து நமக்குள்ளே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்பத்தை கொடுக்கும் அதனால் இதுதான் நான் வந்து டிப்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு மிகப்பெரிய டிப்ஸ் இதுதான்